தமிழ்நாடுன்னு பார்த்தாலே பாரம்பரிய தொழில் வந்து விவசாயம்தான் விவசாயம்தான் நிறைய பேர் செய்வாங்க இப்போ உள்ள காலக்கட்டத்தில் யாருமே விவசாயம் செய்யாமல் யாம் எப்படி விவசாயம் செஞ்சால் அதிகமான வருமானம் வரமாட்டுது அதனாலதான் எல்லாம் எப்படி சொ கம்பெனி ஒர்க்காக அப்டே பே போயிட்றாங்க இன்ஜினியரிங் பே இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அடுத்தது வந்து ஏ என்னான்ன கையில் தொழில் கிடைக்கிதோ அதை முன்னாடி செஞ்சிடுறாங்க ஆனால் யாருமே விவசாயம் பண்ணமாட்டுறாங்க விவசாயம் வந்து யாரும் தஞ்சாவூர் மாவட்டம்தான் விவசாயன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து நெல்லுக்களஞ்சியம்ன்னா ஆடுதுறை சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஆடுதுறை பக்கத்தில்லாம் நாங்கள் விவசாயம்தான் பண்ணுவோம் எங்கள் விவசாயங்கறது ஒரு தொழில் தான் அது இப்போ விவசாயம் செய்யாமல் இருந்தால் நான் நம்பளே இருக்கமாட்டோம் விவசாயம் செஞ்சால்தான் அரிசி இருக்கும் அரிசி இருந்தால்தான் நம்ப சாப்பிட முடியும் ஆனால் யாருமே விவசாயம் செய்யமாட்டுறாங்க விவசாயம் செஞ்சால் நம்ப நம்ம மழ பெய்யும் நாடும் நல்லா இருக்கும் அங்கே உள்ள மனிதர்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க அதனால விவசாயம் எல்லாரும் செய்யணும் விவசாயங்கறது ஒரு தொழில் தான் அதை யாரும் செய்யமாட்டுறாங்க அதனால வியாபாரம் நோக்கமாக எல்லாரும் வியாபாரத்துக்காக காசு சம்பாதிக்காக எல்லாருமே அங்கே போய் விவசாயம் செய்யாமலே போயிட்டுறாங்க ஆட்டோமொபைல் போயிட்றாங்க ரைஸ்கப் கன்சிலன்ஸ் சர்வீஸ் இதுமாரி போயிட்றாங்க விவசாயம் செஞ்சால் நம்ம நாட்டில் உள்ள எல்லாருக்குமே நல்லது அங்கே உள்ள மக்கள் நல்லா வாழ்வாங்க அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து விவசாயம் நெற்களஞ்சியம் என்று கூடுவாங்க